ஹலோ சார் குட் மார்னிங்

ஓகே சார் ஓகே சார் சார் ஊட்டியில் வந்து பார்த்திங்கன்னா மெயினா டூரிஸ்ட் பிளேஸன்னு சொல்லாங்கா பொட்டானிக்கல் கார்டன் டீ பார்க் போட்ஹவுஸ் ப்ளஸ் டெம்பிள் சார் ஊட்டி டெம்பிள்ஸ் பார்க்க போனீங்கன்னா மாரியம்மா கோவிலின்றது கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக கோவில் சார் இங்கே வந்து வருஷத்துக்கு ஒரு ஒரு டைம் ஃபங்க்ஷன் பெருசாக கிராண்டாக நடக்கும் சார் சார் அந்த ஃபங்க்ஷனில் வந்து மெயினாக இப்போ வந்து நீங்கள் என்ன ஃபுட்டு கேட்டாலும் அந்த ஃபுட்டு இருக்கும் சார் அந்த ஃபுட்டு வந்து எப்படின்னா கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு அந்த மாதிரி தான் சார் இருக்கும் நீங்கள் மெய்னா டூரிஸ்ட் ஸ்பார்ட் சொல் அ சம்திங் பொட்டானிக்கல் கார்டன்றது வந்து இந்த ஃப்ளவர் ஸோ அந்த மாதிரி சார் இப்போது வந்து ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி செவன்த்து கார்டன் ஃபங்க்ஷன் வந்துச்சு சார் சார் அங்கே ஓகே சார் சார் அங்கே போய் ஃப்ளவர்ஸ் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறதுன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான கொஞ்சம் இருக்கும் சார் கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக அந்த மாதிரி தான் சார் போட்ஹவுஸ் பார்க்க போனீங்கன்னா போட்வுஸில் வந்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பளோர் பண்ணுறது கொஞ்சம்ல நிறையா இருக்கும் சார் நீங்கள் ஃப்ளவர்ஸ் பார்க்க முடியும் கார்டன்ஸ் பார்க்க முடியும் ப்ளஸ் அனைத்து அது ஹால் சார் போட்ஹவுஸில் நார்மல் நார்மல் தான் சார் அவ்வளோ எக்ஸ்பென்சிவலாம் இல்லை சார் நார்மலாக இருக்கும் சார் ஓ கெஸ்ட்

சார் பர்க்கஸ் ஃபங்க்ஷன்ஸ் கொஞ்சம் எப்படி சொல்கிறது சார் கொஞ்சம் சிட்டிக்கு அவுட்டரில் இருக்குல்ல சார் அதனால் இது வந்து கொஞ்சம் இல்லை சேராது சார் இப்போ நம்ம வந்து க சிட்டிக்குள்ளே இருக்கும் ஊட்டி பொறுத்த போ பொறுத்த வர வந்து சம்திங் ஒடடுகாசது வந்து மெயின் தான் இதா தான் சார் இருக்கும் மெயின் ஸ்பாட்டா தான் சார் இருக்கும் அவங்கள்ட்ட அவங்களுக்கு கல்ச்சர் எப்படின்னா கொஞ்சம் எப்படி சொல்கிறது சார் ஆ டீசன்ஸ் அந்த மாதிரி சார் லைக் அந்தமாதிரி சார் ஸோ வேறு ஏதாச்சும் இருக்குங்களா ஆ ஓகே சார் சார் ஹோட்டல் எக்ஸ்பென்சஸ் இ உங்களுக்கு நார்மலாக தான் சார் இருக்கும் ஊட்டியில் நிறையா ஹோட்டல்ஸ் இருக்குது சார் ஓகே சார் சார் நீங்கள் வந்துட்டு கால் பண்ணிறீங்களா சார் ஓகே சார் தேங்க் யூ சார்